ஹலோ என்னம்மா ப்ரீத் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் என்ன திடீர்னு கால் பண்ணிருக்கீங்க அதிசயமாக இருக்குது என்ன பண்ணுறானுங்க இவனுங்க ஃபோனை வச்சுட்டு உட்காந்து விளையாண்டுட்டு இருக்காங்க அவ்வளோ தான் அங்கே என்ன பண்ணுறானுங்க தம்பிங்க

ஆமாம்

ஆமாம் ம் ஆமாம் ஆமாம் ம் ம் ம் ஓ சரி ம் ஆமாம் ம் அப்படியா

ஓ ஓ இந்த ம் ஓ ம் ஓ எடுத்துக்கிறேன்

ம் ம் ம் சரிம்மா அதெலாம் ஒன்றும் வருத்தப்படாதீங்க சரி சரி நானும் கூட தம்பிக்கிட்ட நேற்று அதான் பேசிட்டுயிருந்தேன் ஒன்று பண்ணுங்க நாங்கள் காலையில் வாக்கிங் போகிறோமில்லையா அப்போ அவங்கள ரெண்டு பேற்றையும் அனுப்பி விடுங்க நானும் ஏன் பையனை கூட்டு வந்துடுறேன் அவனுங்களை கொண்டு போய் கிரௌண்டில் விளையாட விட்டு பழக்கிட்டோம்னா அப்புறம் கிரௌண்டில் விளையாட்றதே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் இந்த ஃபோனோடு இது வந்து குறஞ்சிரும் நாளையிலேருந்து அனுப்பிச்சிவிடுங்க அதான் தம்பிக்கு ஃபோன் பண்ணலான்னு நானே நினச்சிட்டுருந்தேன் நீங்கள் நல்ல வேளை கால் பண்ணிட்டீங்க நாளைக்கு காலையில் ம் ம் ஆமாம் ம் மேலே ஆமாம் ஆமாம் சரி சரி ஆமாம் ஆமாம் சரி சரி சரி சரிம்மா நாளைக்கு ஆ நாளைக்கு காலையில் தம்பியை அனுப்பிச்சுட்றேன் நான் கூட்டிகிட்டு போயிட்டு அவனோடு விளையாண்டுட்டு ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் டெய்லி விளையாட ஆரம்பிச்சாங்கன்னா அதுவே ஹாபிட் ஆகிடும் அவங்களுக்கு அப்புறம் ஃபோனோடய யூஸேஜும் குறஞ்சிரும் நான் அனுப்பிச்சி வை க்கிறேன் ம் ம் ஓகேம்மா ரைட்டும்மா ம்